எங்களுடைய கிராமத்திற்கு அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டம் வந்துட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பவானி குடிநீர் திட்டமும் இங்கே வந்து செயல்படுது ஒரு ஆண்டிற்கு பொதுவாக சொல்ல வேணும்னா ஒரு அளவுக்கான குடிநீர் திட்டம் தான் வந்து செயல்படும் அதிகபட்சமாக அதிகபட்சமான நீர் ஆதாரங்கள் வந்துட்டு இங்கு அந்த அளவுக்கு கிடையாது ஸோ பவானியிலிருந்து எடுக்க கூடிய குடிநீர்களை தான் வந்துட்டு இங்கே அவங்க எங்களுடைய கிராமத்திற்கும் பயன்படுத்துகிறாங்க அனுப்பி விட்றாங்க ஸோ இந்த நீரை மட்டும் தான் நாங்கள் வந்துட்டு குடிநீராக பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது எங்கள் கிராமத்து எங்களுடைய ஊர்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இந்த இரண்டு திட்டங்கள் மட்டுமே செயல்படுகிறது அது வந்து அரசாங்கம் மூலயமாக அரசாங்கம் மூலயமாக அனுப்பப்படுகின்ற இந்த குடிநீர் திட்டத்தை நாங்கள் தண்ணீர் குழாய்களின் மூலமாக எடுத்து பயன்படுத்துகிறோம் ஒரு வாரத்திற்கு இரண்டு முறை மட்டும் தான் குடிநீர்களை வந்து அவங்க விநியோகம் செய்கிறார்கள் இது ஓரளவுக்கு போதுமானதாக இருந்தாலும் வெயில் காலங்களில் பற்றாக்குறையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது முதல்ல பவானி குடிநீர் திட்டம் மட்டும் தான் அரசாங்கம் மூலயமாக எங்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் குடிநீர் பிரச்ச பிரச்சினை என்பது கொஞ்சம் ஓரளவுக்கு தீர்ந்துருக்குது